சேலம் மாவட்டம் அரியலூர்ல கோகுல் இந்து மகாஜன மேல்நிலை பள்ளியில் நான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன் அந்த பத்தாம் வகுப்பில் நிறையா பாடங்கள் இருந்தது தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு அண்டு புவியியல் இப்படி பல பாடங்கள் இருந்தது அதில் எனக்கு மிக மிக பிடித்த பாடமாக இருந்தது அறிவியல் பாடம் ஆனால் எனக்கு கணித பாடமும் பிடிக்கும் அப்போது அங்கே இருந்த நிலவிய சூழ்நிலை என்னால் புரிந்துக்கொள்ள முடியாமல் போச்சு அப்போது எனக்கு எடுத்த ஆங்கில வாத்தியார் மிகவும் நல்ல முறையில் எனக்கு ஆங்கிலம் சொல்லிக்கொடுத்துருந்தாங்க அப்பவும் பார்த்திங்கனா தமிழ் வாத்தியார் மிக மிக அற்புதமான முறையிலேயும் தமிழ் சொல்லிக்கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கனா ப புளிமா தேமா இந்தமாதிரி எல்லாம் நிரை நிரை நேர் நிரை இப்படியெல்லாம் பற்றி வினையெச்சம்னா என்ன பெயரெச்சம்னா என்ன அப்படிங்கறது தமிழ்ல அவ்வளோ தெள்ளத்தெளிவாக எங்களுக்கெலாம் சொல்லிக்கொடுத்தாரு தமிழ் ஐயா அதெல்லாம் என்ன ஒரு மகிழ்ச்சியான நினைவா இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டே போனோம்னா ஆங்கில வாத்தியாரும் தனக்கு முடிந்த விஷயங்களை த தன்னை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக சொல்லிக்கொடுத்துருந்தாங்க இன்னக்கு எங்களுக்கு ஆங்கில அறிவு இப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பில் சொல்லிக்கொடுத்த ஆங்கில ஐயாவுக்கு நான் மிக மிக நன்றியை சொல்லிக்கொள்வ சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில் அதுபோல அறிவியல் சொல்லிக்கொடுத்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த கணித வாத்தியாரும் நல்லா தான் சொல்லிக்கொடுத்தாரு ஆனால் அன்னக்கு இருந்த சூழ்நிலையில ஒரு பயமான சூழ்நிலை இருந்துச்சு அந்த பயமான சூழ்நிலைய நான் போக்கியிருந்தேன்னா அன்னக்கு நல்லா படிச்சிருப்பேன் இருந்தாலும் என்னுடைய அரையாண்டு பாடத்திட்டத்தில் அவர் வந்து எனக்கு பக்கத்தில் இருந்து மிக நல்ல முறையில் பொறுமையாக சொல்லிக்கொடுத்தாரு அப்போ எங்கிட்ட இருந்த அந்த பய உணர்வெலாம் போச்சு நான் அந்த ஆங்கில பாடத்துலேயும் அறிவியல் பாடத்துலேயும் விட கணித பாடத்தில் மிக மிக அதிக மார்க்கை எடுத்து நான் வந்து தேர்ச்சி பெற்றேன் அதாவது தொண்ணூத்திரெண்டு மார்க் எடுத்தேன் நான் ஆங்கில ஐயாவை விட கணித ஐயாவிற்கும் தான் மிக மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்னுடைய த பத்தாம் வகுப்பு மார்க் வந்து நானூற்றி பதினாலு மார்க்காக இருந்துது நான் மிகவும் சந்தோசப்பட்டேன் அதனால எனக்கு தொழில்நுட்ப கல்வி கிடச்சிது அதை பயன்படுத்தி நான் வாழ்க்கையில இன்னக்கு முன்னேறி போயிட்டிருக்குறேன் இந்தமாதிரி மகிழ்ச்சியான நினைவுகள் என் பள்ளி நாட்கள்ல இருந்துச்சிங்கிறதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன்